தமிழ்நாட்டுடைய கலாச்சார பாரமரியத்தை காட்சிப்படுத்தும் பெரிய கலை கண்காட்சிகள் என்னென்னு பார்த்திங்கனா சென்னயில் இருக்கிற ஸூ நல்லா இருக்கும் பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் வெச்சுருப்பாங்க அதே போல் பொருட்கள் எல்லாம் பார்த்திங்கனா கையில் பின்னுன அந்த முறங்கள் கூடைகள் அதுக்கப்புறோம் பின்னல் ஆடைன்னு சொல்லிகிட்டு அதை காட்சிப்போடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய உணவுகள் எல்லாம் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைமு விவசாயிகள் பொருட்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு காட் கா அருங்காட்சியகங்கள்னு போடுவாங்க அதுக்கப்புறோம் நம்ம தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணுன புக்ஸு அதுக்கப்புறோம் பானைகள் சாப்பாட்டு வகைகள் உணவு வகைகள் இதெல்லாம் வந்து பார்வைக்கு வச்சுருப்பாங்க மியூசியம் மாதிரி அது நான் பார்த்துருக்கேன் கோயபுத்தூரு சென்னையில் இந்தமாதிரி அடிக்கடி எங்கள் ஊரில் கூட ஸ்கூலில் அந்தமாதிரி போடுவாங்க